நான் வந்துட்டு செவன்த் படிக்கும் போது மொதல் மொதல்ல சமைக்க ஆரமிச்சேன் அப்போ எப்போ அப்படினு பார்த்திங்கன்னா எப்பவுமே அம்மாதான் சமைப்பாங்க அது வரைக்கும் நான் அடுப்புகிட்ட போனதே கிடையாது அன்னைக்கு திடிர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படினா எங்கள் மாமாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சி ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியில் யாருமே இல்ல எல்லாருமே ஹாஸ்ப்பிட்டல் போய்ட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை நைட் டைம் ஆகிடிச்சி அப்போ என்ன செய்யலாம் அப்படின்றது என் மனசுக்குள்ள தோணும் பார்க்கும்போது நான் வந்து என்ன பண்ணேன் சரி புளி பொங்கல் செய்யலாம் அப்படினு சொல்லி அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படினு ப அப்ப டினு நினச்சி அதை செய்ய ட்ரை பண்ணேன் அதே மாதிரி எதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை செஞ்சிட்டேன் செஞ்சிட்டு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை சாப்பிடுறதுக்கு ஓரளவுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்வது எப்படி சொல்வது அப்படினா டேஸ்ட் இல்லை அம்மா செய்யற மாதிரி இல்லை ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு வேறே வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க என்னோடய தங்கச்சி அதை என் தங்கச்சி என் தம்பி அதைதான் சாப்பிட்டாங்க நாங்கள் மட்டுந்தான் இருந்தோம் பெரியவங்க யாருமே வீட்டில் இல்லை அதனால் அதை மட்டுந்தான் சாப்பிட்டோம் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அ ம அது அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளாக அம்மா செய்யறதலாம் பார்த்து அதுக்கு அப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக நான் சமையல் கற்றுக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் வைக்கிறது ரசம் வைக்கிறது பொரியல் செய்யறது இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லா வந்து அம்மா செய்யறத கூடவே நின்று பார்ப்பேன் அம்மா என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணறாங்க காய் கட் பண்ணறாங்க அடுத்து என்ன பண்ணறாங்க அடுத்து என்ன செய்யறாங்க எதை எதை எப்போ எப்போ போடறாங்க எந்த அளவோட போடறாங்க இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா கவனிச்சேன் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சமைக்க கத்துக்கிட்டேன் இப்பவும் சமைக்கிறேன் எல்லா வித எல்லா விதமான டிஷ்சும் இப்போ நான் முடிஞ்ச அளவு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே கத்துக்கிட்டேன் செய்யறேன் பரவயில்ல ஓரளவுக்கு நல்லா சமைப்பேன் ரொம்ப நல்லா சமைப்பேன் அப்படின்லான் சொல்ல முடியாது கொஞ்ச நல்லா சமைக்கிறேன்